முன் காலத்தில் இருந்ததை விட இப்போ இருக்கிற இது உலகம் ரொம்ப முன்னேறி இருக்குது எங்கே வர்றதுனாலும் போறதுனாலும் முன்னாலெல்லாம் ப வண்டி ப அது மாதிரி சின்ன சின்ன வாகனங்களாக இருந்தது இப்போ எல்லாம் ஃப்ளைட்டு அது இதுன்னு போயிடறாங்க அப்புறோம் பார்த்தா டிவி ஃபோனு இதெல்லாம் ரொம்ப முன்னேற்றமாக இருக்குது அப்புறோம் இங்கிருந்து உலகத்தில் எந்த கோடியில் இருந்தாலும் பேசுறாங்க பார்க்கறாங்க வீடியோ இது அதெல்லாம் இப்போ நல்லா மாறி இருக்குது முன்னேற்றமா இருக்குது நினச்சா போகிறாங்க வர்றாங்க எப்போது வேணாலும் வர்றாங்க போகிறாங்க அது மாதிரி ஆயிடுச்சு இப்போது